எங்கள் ஊரில் வந்து பூர் பூர்வீகமாக உள்ளது வந்து ஓவியக்கலை சிற்பங்களெலாம் இருக்கும் ஓவியங்களெலாம் அவ்வளோ பார்க்க அழகாக இருக்கும் அந்த காலத்தில் உள்ள ஓவியங்களெலாம் இன்னமும் எங்கள் ஊரில் வந்து பாராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மாதிரி சிற்பங்கள் பார்த்தா அதே மாதிரி வடிவங்களோடும் தத்துரியமாக செதுக்கி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சிற்பங்களையும் பார்க்க ஒரு நாம் இவங்கள மாதிரி இருக்கக்கூடாதா அப்படி இருக்கணும்னு தோணும் ஒரு அவ்வளோ மைனூட்டாக செதுக்கியிருப்பாங்க இத மாதிரி கோவில்களில் இருக்கற சிலைகளை பார்க்கும் போதும் இவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்களே எவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்களே அப்படினு அவ்வளோ மைனூட்டாக செதுக்கியிருப்பாங்க அதே மாதிரி ஓவியங்களெலாம் பார்க்க உண்மைப் பொருள் மாதிரியே வரைஞ்சிருப்பாங்க உண்மையாக இந்த இடத்துல எப்படி இருந்ததோ அதை மாதிரியே வரைஞ்சிருக்காங்க இதே மாதிரி மண்டபங்கள்லாம் இருக்கும் கோவில் மண்டபங்கள்லாம் பார்க்கும் போது அந்த காலத்தில் வந்து போர்களெலாம் எப்படி நடந்தது அதை வந்து சின்ன சின்ன சிலை வடிவமாக செதுக்கி வச்சுருப்பாங்க அதை பார்க்கும் போது ஓ அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படினு நாங்கள் வந்து தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதைமாரி பார்க்கும் போது புதுசு புதுசு புதுசாக வரலாறு வந்து எங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டோம் அதைமாரி சிற்பங்களை பார்க்கும் போது அந்த காலத்து மன்னர்களேலாம் எப்படி வாழ்ந்தாங்க சிற்பங்களை செதுக்கிவிட்டு அதுக்கப்புறம் எழுதியிருப்பாங்க இந்த கால அந்த காலம் வந்த மன் மன்னர்கள் வந்து என்னென்ன எந்தெந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வாழ்ந்திருக்காங்க அவரோடய அவங்களோட வாழ்வுக் காலங்களெலாம் எவ்வளோ இருந்துச்சு அப்படினு ஒன்று ஒன்றாவும் சொதி சொல்லி செதுக்கியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் போது இவு நம் மன்னர்களெலாம் நம்ப பூமிகள் பூமியில் தான் வாழ்ந்தாங்க அப்படினு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாரி க கலைகளெலாம் பார்க்கும் போது அந்த காலத்தில் உள்ள நாடகக் கலைகள் இசைக் கலைகள் அந்த அந்த இசைக்கலைகளில் உள்ள கருவிகளெலாம் வரஞ்சு அது மூலயமாவும் இந் இந்த இசைக் கருவிகள் மூலமாக என் என்ன இந்த மாதிரி சவுண்டு வரும் அப்படினு அதையும் செதுக்கி அதை மாதிரி சில இடங்களில் வந்து அந்த இசை தாளங்கள் உள்ள சவுண்டெல்லாம் வர மாதிரி இங்கெ செஞ்சுருக்காங்க இதை மாதிரி புதுசு புதுசாக வந்து கலைகளெலாம் பார்க்க எங்களுக்கு வந்து எல்லா நாலேஜும் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் வந்து இருக்குது சிற்பக்கலைகள் ஓவியக்கலைகளெலாம் இருக்கும் மண்டபங்களை பொறுத்த வரைக்கும் இந்தமாரி என்னென்ன கலைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்பியர்ஸ் பண்ணி காமிக்கும் தெரிஞ்சுருக்கும் நம்ம பார்த்து அப்பியர் அப்பியர் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுருப்போம்